பதனஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு முப்பத்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி மூணு ஒம்பது அஞ்சு இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு